ஹலோ டாக்ட்ரு ஆ ஒ ஒ வயிற்று வலிங்க அப்புறம் உடம்பு சுத்தமாக முடியல வாந்தி வரமாதிரி இருக்குது அதுதான் உங்களை பார்த்து என்னென்று கேட்டுவிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் இது காலையில் இட்லி சாப்பிட்டேனுங்க மத்தியானம் ரசம் சாப்பாடு சாப்பிட்டேன் ஆ அப்புறம் அப்பவும் வயிறு வலி இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருந்தேனுங்க ஆ அங்கே பிரியாணி சாப்பிட்டோம் ஆ ஆ அது ரொம்ப முடியலைங்க டாக்டர் ஆமாம் அதுதான் வயிறு ரொம்ப கும்முன்னு இருக்குது ஓ வாந்தி வரமாதிரி வாந்தி வரமாதிரியே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது

நாளைக்கு சாய்ங்காலத்துக்குள்ளே ஓ ஓரளவுக்கு சரியாகிடுமா டாக்ட்ரு ஆ ஆ சாப்பாடு சரி ஆ சரி ம் ஆ சாப்பாடெல்லாம் எதுவும் மாற்றம் பண்ண வேண்டியதில்லையா சாப் இதையே சாப்பிட்லாமா டாக்டர் சரிங்க சரிங்க டாக்டர் அப்படியே செய்கிறேங்க

அது அதுதான் சரி சரியாயிடும் இல்லைங்களா டாக்டர் ஆ சரி சரிங்க டாக் சரிங்க

சரிங்க ஆ சரிங்க டாக்ட்ரு

அப்படியே செய்கிறேன் டாக்டர்

சரிங்க டாக்டர் சரி ஆ சரி